எங்கள் ஏரியாவில் வந்து மழை வந்து அதிகமாக வந்துவிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே தண்ணி தேங்கி நின்றுக்குது இதனால் வந்து எங்களுக்கு நிறைய நோய் வைரஸ் காய்ச்சல் இந்தமாதிரி அதிகமாக வந்து பரவிட்டுருந்துச்சு அதே மாதிரி வந்து குப்பைகளை வந்து நாங்கள் அங்கங்கே கொட்டி வெச்சிருந்தோம் இதனாலேயும் நிறைய நோய்கள்லாம் வந்துட்டிருந்துச்சு இதை நாங்கள் போய் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆஃபிஸில் கம்பளைண்ட் பண்ணோம் அவங்க இதுக்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க டிட்ச் கட்டி கொடுத்தாங்க ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு கொடுத்தாங்க இதில் இதுக்கப்பறம் வந்துவிட்டு எங்களுக்கு எந்த நோயுமே வரல அதேமாதிரி அந்த மழைக் காலத்தில் தேங்கி நின்ற தண்ணியெல்லாம் அந்த டிட்ச்சில் போகிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இது வந்து எங்களுக்கு எப்போ இது வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் அப்டிங்கிறது எங்களுக்கு இல்லை நாங்கள் படிச்சதுனால நாங்களும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்